ஹலோ ஜெயச்சந்திரன் ட்ராவல்ஸா நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் எனக்கு வந்து வேளாங்கண்ணிக்கு ரெண்டு நாளைக்கு காரு புக்கிங் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் அடித்தேன் ஆ ந நான் நாளைக்கு வரணும் நாளைக்கு வரணும் ஏழு மணிக்கெல்லாம் திருச்சி ஏர்போட்டுக்கு ம் ஆ இது வேளாங்கண்ணிக்கு போகணும் மொட்டை அடிக்கிறதுக்கு அதை அன்னியில் அதை சுற்றி உள்ள டூரிஸ் ப்ளேஸுக்கு மட்டுமே ரெண்டு நாள் இது கார் வேணும் வேளாங்கண்ணி இல்லை வேளாங்கண்ணிக்கு போகிறோம் கோயிலுக்கு அதை அன்னியில் அந்த ரெண்டு நாளைக்கு பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு சுற்றி காட்டணும்

ஆ எங்கள் குடும்பத்தில் எல்லாேரும் சேர்த்து மொத்தம் எட்டு பேர் அவ்வளோ இதெல்லாம் முடியாதுங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா ஃபுட்டுன்னால் எனக்கு சைவமாக இருந்தால் பரவாயில்லை அதேமாரி ஹோட்டலு நான்ஏசியாக இருந்தால் பரவாயில்லை ஹோட்டலும் சிம்புளாக இருந்தாலும் பரவாயில்லை ஒன்றும் பிரச்சின இல்லை சரி பரவாயில்லை இருவத்தஞ்சு ருபான்னா ஓகே

ஆ நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கரெக்டாக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க ம் ஆ ஓகே